ஒருநாள் நான் என் மிக நெருங்கிய தோழனுடன் ஒரு நீண்ட பயணம் சென்றேன் அன்று ஒருநாள் அது ஒரு மிகச்சிறந்த மாலைப்பொழுது சுமார் மூன்று மணி உ இருக்கும் அப்போது நாங்கள் இருவரும் ஒரு வண்டியில் சென்றோம் அந்த பயணம் நீங்காத பயணமாக இருக்க வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது பிறகு நாங்கள் ஒரு மலைப்பகுதிக்கு சென்றோம் அங்கு நாங்கள் நிறைய ரசித்தோம் இயற்கையை ரசித்தோம் அங்கு நாங்கள் போய் எங்களுக்கு பிடித்த சா உணவுகளை சாப்பிட்டோம் பிறகு அங்கு இருந்தவர்களுடன் எங்கள் நேரத்தை செலவழித்தோம் திரும்பி வரும் வருவதற்கு எங்களுக்கு மனதே இல்லை அதன் பின் நாங்கள் அங்கேயே இருந்து சுற்றிப்பார்த்தோம் வரும் வழியெல்லாம் ஒரே காதல் பேச்சு தான் அண்டு அங்கு நிறையா செடிக்கொடிகள் இருந்தன நாங்கள் அங்கு இருந்து ரசித்தோம் காற்று தென்றல் போல் வீசியது மேகங்கள் அழகாக இருந்தன நாங்கள் அங்கேயே இருந்து பல நிமிடங்களை ஒன்றாக செலவழித்தோம் பிறகு மனமே இல்லாமல் ஆனால் வரவேண்டும் என்ற கட்டாயத்தால் வந்தோம் வரும் வழியில் கூட இந்த பயணம் தீரவேக்கூடாது என்று ஏங்கிக்கொண்டு வந்தோம் இன்றுவரை ஞாபகம் உள்ளது அப்போது நாங்கள் வருங்காலத்தில் என்னவெல்லாம் செய்யவேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே வந்தோம் இதை எப்படி விலக்குவது அதை இன்றுவரை என் மனது மறக்கவில்லை